ஹலோ ஹலோ செட்டிநாடு பேலஸ் போகணும் எவ்வளோ ஆகும் என்ன சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்டில்

திரும்பி ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ரிட்டன் வந்துட வேண்டியதுதான்

அர்ஜெண்ட் கொஞ்சம் பசங்கெல்லாம் இருக்காங்க கொஞ்சம் வாங்க

அப்படியா எவ்வளோ சார்ஜ் ஆனாலும் பரவாயில்ல நான் பசங்கெல்லாம் இருக்காங்க அதனால் நான் போய் கொஞ்சம் போய் ஆகணும்

ஓகே